நான் வந்து எங்கள் ஊரில் இருந்து நான் வெளியூருக்கு படிக்கப் போகிறேன் நான் எப்பவுமே எங்கள் கிராமத்துலேருந்து ஒரு பிரைவேட் பஸ்ஸில் தான் ஏறுவேன் ஆனால் எங்கள் ஊரில் இருக்கின்ற காய்கறிகள் இதெலாம் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க கூட வர்றவங்க பாட்டிகள்லாம் ஆனால் வந்து அந்த ட்ரை ஒரு ஒரு பிரைவேட் பஸ்லாம் ஏற்றிட்டு போகமாட்டாங்க ஆனால் ஒ நான் நான் போன பஸ்ஸில் ஒரு ட்ரைவர் வந்து ஏற்றிட்டு போவார் இதெலாம் அவங்களுக்கு வந்து வயசானவங்களுக்கலாம் நல்லா உதவி செய்வார் இப்போ எப்படினா போகிற ஒரு ஸ்டாப்பிங் நிறுத்தாமல் போவாங்க ஒரு ஒரு பிரைவேட் கார் பஸ்ஸுங்கலாம் ஆனால் இவர் வந்து எல்லா ஸ்டாப்பிங்லேயும் கரெக்டாக நிறுத்தி ஏற்றிட்டு போவாங்க வயசான பாட்டிங்கள்லாம் இருப்பாங்கன்ட்டு அது ஒரு ஒரு ஒரு ஸ்டாப்பிங்கில் ஸ்டாப்பிங்கே இருக்காது ஒரு ஒரு பாட்டிங்கலாம் நின்றுட்டு இருப்பாங்க முடியாமல் ஆனால் அந்த பாட்டிங்க கை போட்டாலும் போட்ட போடலனாலும் அந்த பாட்டிங்கலாம் வந்து நின்று ஏற்றி இட்டுட்டுப்போவார் அதனால் வந்து இந்த ட்ரைவரு வந்து எப்படினா இந்த மாதிரி டிரைவர்கலாம் இருந்தால் எந்த சாலை விபத்து இருக்காது ஆனால் இவர் வந்து டிரைவர் இவர் பஸ் ஓட்டும் போதும் ஸ்லோவாகதான் போவார் ஃபாஸ்டாகவும் போகமாட்டாரு மீடியமாக போவார் ரொம்ப ஃபாஸ்டாக போகமாட்டாரு ஏன்னா உள்ள வந்து வயசானவங்கலாம் இருக்காங்க ஃபேஷண்ட்லாம் இருக்காங்க அவங்களுக்குலாம் எதுனா ஆகிடும் சொல்லிட்டு ஸ்லோவாக போவார் அதனால் இவர் வந்து இவரை மாதிரி எல்லா ட்ரைவரும் இருக்கணும்னு வந்து எ ஒரு எல்லோருக்கும் ஒரு இதுவாக இருக்குது இவர் இவரும் இவரை மாதிரி இவர் இருக்கணும் ஏன்னா இவர் இவர் இவரை மாதிரி அவங்களாம் இருந்தால் எந்த சாலை விபத்தும் இருக்காது இந்த சாலை விபத்துகள்லாம் நடக்காது அதனால் இந்த ட்ரைவரை வந்து இவரை மாதிரி எல்லோரும் இருக்கணும்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க ஆனால் அந்த ட்ரைவரு வந்து இந்த காய்கறிகள் மூட்டையெல்லாம் தூக் இங்கேருந்து இந்த ஸ்டாப்பிங்கில் ஏற்றிட்டு போகவாதவங்கள இவர் இருந்து அந்த காய்கறிகள் மூட்டையெல்லாம் கரெக்டான இடத்துக்கு ஏற்றிட்டு போய் இறக்குவாரு அதனால் அந்த ட்ரைவரு வந்து காய்கறிகள்லாம் கரெக்டாக எடுத்துட்டு போய் இறக்கத்துனால அந்த காய்கறிலாம் கரெக்டான நேரத்தில் போய் அந்த இடத்துல சேருது அதனால் இந்த ட்ரைவர் வந்து எல்லோருமே பாராட்டுறாங்க அந்த மாதிரி ட்ரைவரு வந்து எல்லா பஸ்லேயும் அதே மாதிரி ட்ரைவர் இருக்கணும்னு எல்லோருமே கேட்குறாங்க அந்தமாதிரி ட்ரைவர்லாம் இருந்தால் எப்பவும் யாருக்கும் எந்த சாலை விபத்தும் எந்த ஆபத்தும் வராது வயசானவங்களுக்கும் நல்லா உதவணும் வயசானவங்களுக்கு உதவி செஞ்சால் தான் எல்லோரும் இருப்பான் நல்லா இருப்பாங்கன்ட்டு அவருக்கு ஒரு எண்ணம் அதனால் வந்து அவர் வந்து நல்லா செஞ்சிட்டு இருக்கார் அதனால் வந்து அவர் வந்து அவரை மாதிரி எல்லாம் இருக்குதுணுனு எல்லோருமே கேட்குறாங்க ஆனால் ஆனால் அவர் இப்போ பொருத்த வரைக்கும் அவர் நல்லாயிருக்காரு இதை மாதிரி எல்லா பஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு ட்ரைவர் வேணும் அப்படினு நான் வந்து நான் இல்லை எல்லோருமே தெரிவிக்கிறாங்க இந்த பஸ்காரர் மாதிரி எல்லோருமே வேணும் இந்த மாதிரி எல்லோரும் எல்லா வயசானவங்களையும் ஏற்றிட்டு தான் போகணும் இந் இந்த மாதிரி விட்டு போககூடாது அவங்க பாவம் இல்லையா அவங்க வயசானவங்க இல்லையா அப்படிலாம் தெரிஞ்சிக்கணும் அவங்கள்லாம் விட்டு போகிறாங்கள ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நான் போகிற பஸ்ஸில் போகிற ட்ரைவரு வந்து நல்லவர் அவர் வந்து எல்லோருமே எல்லா வயசானவங்களையும் எல்லாம் நல்லா கரெக்டாக ஏற்றிட்டு அந்த அந்த ஸ்டாப்பிங்கில் கரெக்டாக இறக்கிவிட்ருவாரு